செல்லப் பிராணிகள் உங்களுக்கு பிடிக்குமா ஆம் என்று கேட்டிருக்கிறீர்கள் செல்லப் பிராணிகள் பிடிக்கும் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே ஒரு டாபர்மேன் நாயை வளர்த்து வெ இருந்தேன் வீட்டில் பாதுகாப்பாக இருந்தது தோட்டத்தில் எந்த ஸ் யாரும் ஒரு நாயோ ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ எதுவுமே உள்ள வரதுக்கு கொடுக்காது அந்த நா அந்த ப செல்லப் பிராணியை அந்த டாபர்மேன் நாய் அ அது பேர் டீசல் அந்த பேரு வச்சு அதை வளர்த்துன்னுந்தேன் நல்லா பெருசாக இருந்துச்சு நல்லா பாதுகாப்பு வீட்டாண்ட நல்ல பாதுகாப்பு நல்ல பிராணி நல்லா எல்லார்க்கும் நல்லா பாதுகாப்பாக பார்த்துட்டுருந்துச்சு வீட்டாண்ட அதுக்கப்புறம் அது ஒரு எட்டு வருஷம் இருந்தது இருந்த பிறகு ஒரு இப்போதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன இறந்துருச்சு நல்லா இருந்துச்சு அந்த பிராணி ஆ நல்லா செல்லப்பிராணிகள் அப்புறம் கோழிகள் வளர்க்குறேன் செல்லமாக பூனையை வளர்க்குறேன் வீட்டில எல்லாம் ந நல்லா பிடிக்கும் எனக்கு செல்ல பிராணிங்கள் வளர்க்கறது பூனை வீட்டில இருக்குது காலையில் எழுது மாஸ்க்கு எனக்கே நமாஸ் போகிறதுக்கு எழுப்புது பூனை செல்லப்பிராணி பு அப்புறம் கோழிகள் வச்சின்னுக்கறேன் கோழி வந்து முட்டைப்போடுது டெய்லி கோழிங்கள் குஞ்சுங்கள் வளர்க்குறேன் எல்லாமே எங்ககிட்ட ந ரொம்ப பிடிக்கும் பிடிக்குமான பிராணிகள்